உங்களுக்கு பிடித்த பழங்கால இலக்கியம் பழைய பதிப்பு சிறப்பு வெளியீடு காகித புத்தகம் ஏதாவது இருக்கின்றதா ஆம் என்றால் அது எது எனக்கு பிடிச்ச புக் அப்படின்னா அப்துல்கலாம் ஐயா அவர்களோடய அக்னி சிறகுகள் புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புக்கை வந் பற்றி நான் எப்படி தெரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு லெசன்ருந்துச்சு அதாவது அப்துல்கலாம் ஐயா அவங்களை பற்றி ஒரு பாட்டு வந்துட்டு எங்களுக்கு வந்து இங்லீஷில் வந்து ஒரு லெசனாக கொடுத்துருந்தாங்க அப்போது வந்து இந்தமாதிரி அக்னி சிறகுகள்ன்னு சொல்லிகிட்டு ஒரு புக் இருக்குது இது வந்து அப்துல்கலாம் அவங்களோட சுயசரிதை அது அவங்களே வந்துட்டு எழுதினது அந்தமாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போது வந்து எனக்கு அந்த புக் வாங்கி படிக்கணும் அப்படின் சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆனால் வந்து எனக்கு அந்த புக் வந்து தன்னால் வந்து கிடைச்சிது எப்படின்னா நான் வந்து நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காக எங்கள் சார் வந்து எனக்கு அக்னி சிறகுகள் புக் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நான் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் எடுத்து அக்னி சிறகுகள் புக் வந்து படித்தேன் அது வந்துட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய அந்த இங்லீஷ்ஷு புக்கு அதாவது இங்லீஷில் லெசன் வந்ததுல்ல அதை வச்சுதான் நான் அக்னி சிறகுகள் புக்குன்னு ஒன்று அப்துல்கலாம் எழுதி இருக்காங்க அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்சுது எனக்கு அப்துல்கலாம் ஐயா அவங்களை ரொம்ப பிடிக்கும் அந்த இதில் அந்த புக்கில் அவரை படித்து அதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது அவங்களோடய பயோக்ராஃபி வந்து அவங்களே எழுதிருக்கிறத பார்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சுது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த புக் வந்து நான் படிச்சுருக்கேன் எனக்கு அந்த புக் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு